ஹலோ நீங்கள் அப்ளையன்சஸ் ஸ்டோர்லிருந்து பேசுகிறீங்களா எனக்கு எல்ஜி எனக்கு எல்ஜி பிரிட்ஜு வேணுங்க ஓகேங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஓகே க்வாலிட்டியெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்ல

மோட்டர்ஸ்க்கு வாரண்ட்டி கார்டெல்லாம் தருவீங்கல்ல டெலிவரி ஃப்ரீ ஓகே மோட்டர்ஸ் வாரண்ட்டி எல்லாம் சரிங்க மோட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குங்கல்ல

ஆ ஓகேங்க ஓகே

ஓகேங்க ஓகேங்க சரி ஓகேங்க நான் வரும் போது உங்களுக்குக் கால் விசிட் பண்ணிட்டு வர்றேங்க